நான் ஒரு சில உருவாக்கியிருக்கேன் என்னோடய சின்ன வயசுலேருந்து அது ஆசை பட் அது அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கலை ஏன்னால் என்னோடய பாட்டிக்கிட்டே தான் நான் அதை கற்றுக்கிட்டேன் பாட்டி எனக்கு பாட்டியோடய கைப் பக்குவோம் அவங்க கரெக்டாக அதை செஞ்சு கொடுத்தாங்க பட்டு அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னால் என்னால் அதை கரெக்டான டைமிங்கில் அதை பண்ண முடியல ஏன்னால் நான் செலக்ட் பண்ணினது மழை காலமாக போச்சு அதுக்கப்புறம் வெய்ய காலம் வர வரைக்கும் அதை பொறுத்து அதுக்கு கரெக்டான மண்ணை செலக்ட் பண்ணி கரெக்டாக தண்ணி எல்லாமே ஈக்குவலாக கொடுத்து நான் அதை செஞ்சேன் இப்போ என்னால் அது ஓரளவுக்கு செய்ய முடியும்